கடலூர் மாவட்டத்தில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிலாம் நடக்கும் அப்போ பார்த்தோம்னா சித்திரை மாதம் வந்து சித்திரை திருவிழா நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் ஊரில் இருக்கிற எல்லா அம்மன் கோவில்லில் திருவிழா நடக்கும் ஆடி மாதம் இப்போ அம்மன் கோயில் திருவிழான்னா இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி காப்பு கட்டி முத வெள்ளி காப்பு கட்டி அடுத்த வெள்ளி வரைக்கும் வாரம் முழுக்க திருவிழா தான் இருக்கும் வாரத்தில் அனைத்து நாளும் வந்து ஒரு ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அதனால் அதில் ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் அதில் வந்து ஊரில் ஊருக்கு படிக்க செ படிக்க போனவங்க வேலைக்கு போனவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து கொண்டாட கூடிய விழா தான் அது ஆடி மாதத் திருவிழா இப்போ அதில் பார்த்தோம்னா வந்து வெள்ளிக்கிழமை திருவிழா பல்வேறு நிக பல்வேறு பிரபலங்கள்லாம் கொண்டுகிட்டு வருவாங்கள் சினிமா பிரபலங்கள் நடிகர்கள் எல்லாரையும் வர வச்சு இது நடக்கும் அது மாதிரி பொங்கல் பொங்கல் தீபாவளி அது ஃபங்க்ஷன் நடக்கும் பொங்கல் பார்த்தோம்னா இப்போ பொங்கலுக்கு வந்து கரிநாள் அன்னைக்கு கிராமப்புறங்கள் எல்லா ஊர்லையும் வந்து பானை உடைச்சலு பொங்கலுக்கு போட்டி வெச்சு சேர் மியூசிக்கல் சேர் அப்புறம் சைக்கிளிங் ர ரன்னிங் ரேஸு அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும்